என்னுடைய நேம் ரம்யா என்னுடைய ஊர் வந்து செஞ் நான் வந்து செஞ்சியில இருக்கேன் எனக்கு ஃப்ரூட்ஸ் வேணும் சார் உங்கள் மார்க்கெட்டில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் எனக்கு ஆரஞ்ச் ஆப்பிள் அண்டு கொய்யா வேணும் சார் ஆரஞ்ச் ரெண்டு கிலோ ஆப்பிள் மூணு கிலோ ஒரு கிலோ வந்து கொய்யா வேணும் சார் என்ன சார் இவ்வளோ அமௌண்ட் சொல்றீங்க போன டைம் வாங்குனப்போ வாங்குனப்போ கொஞ்சம் கம்மியாக தானே இருந்துச்சு ஓகே சார் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் பேக் பண்ணி டோர் டெலிவரி பண்ணிவிடுங்க சார் என்ன சார் உங்கள் ஷாப்பில் ஃப்ரீயாக தானே டோர் டெலிவரி இப்போ என்ன புதுசாக அமௌண்ட் கேட்குறீங்க ஓகே சார் ஐம்பது ரூபா தானே பே பண்ணிடுறேன் சார் டோட்டலாக வந்து ஐநூறுரூபா கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிடுறேன் சார் ஓ அவ்ளோ நேரம் ஆகுமா சரி ஓகே சீக்கிரமாக பண்ணுங்கள் ஓகே சொல்லுறேன் நோட் பண்ணிக்கோங்க நம்பர் முந்நூற்றி அறுபத்தி ஏழு நேருஜி நகர் மூணாவது ஸ்ட்ரீட்டு செஞ்சு சார் ஓகே சார் இன்னக்கு ஃபுல்லாக நான் வந்து ஃப்ரீ தான் எங்கேயும் வெளில போல் சார் டெலிவரி பாய் கால் பண்றப்போ நான் அட்டன்ட் பண்ணிப் பேசுகிறேன் சீக்கிரமாக டெலிவரி பண்ணிவிடுங்க சார் ஓகே சார் பட் போன டைம் வந்து ஒரு சில ஃப்ரூட்ஸ்லாம் வந்து அழுகிப் போயிருந்துச்சு இந்த டைம் வந்து நியூ ஃப்ரூட்ஸ் வந்து அனுப்புங்கள் சார் ஓகே சார் தேங்க் யூ